எனக்கு இப்போ அறுவத்தேழு வயசு முடியுதுங்க சாதாரண விவசாயக்கூடிய கு குடும்பத்திலேருந்து வந்தவங்க நான் அப்போது வந்து காந்திஜி ஆரம்ப பாடசாலைன்னு பேருங்க அந்த ஸ்கூலில்தான் அந்த இதில்தான் படித்தேங்க நான் அப்போ தமிழ் வந்து அவ்வளோ அருமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மொழிங்க விரல பிடித்து ஆனா ஆவன்னா ஈன்னா ஈயன்னா ஊன்னா ஊவன்னானு அண்ணா வாத்தியார்ன்னு அவர் பேருங்க அவ்வளோ அருமையாக எங்களுக்கு சொல்லிக்கொடுப்பாரு அஞ்சாங் க்ளாஸு வரைக்கிம் ஆங்கிலம்ங்கிற இந்த இதே கிடையாதுங்க அஞ்சாங்கிளாஸில் தான் வந்து உங்களுக்கு ஆங்கிலம் மொழியே எங்களுக்கு சொல்லிக்கொடுக்கப்பட்டது அந்தமாதிரி தமிழ்மொழிய நாங்க முழுக்க முழுக்க முழுக்க படித்துக்கிட்டோம் எங்களால் இலக்கியங்கள்ல நிறைய இலக்கியம் சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களை வாசிக்க முடிஞ்சுது நிறைய எழுத முடிஞ்சுது சுத்தமான தமிழில் எங்களால் எழுத முடிஞ்சுது ஆனால் இப்போ இருக்கற நிலம என்ன ரொம்ப மோசமாக இருக்குங்க தமிழே ஒரு தேவை இல்லாத மொழிங்குறமாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸ்கூலில் ஸ்கூலில் இங்கிலீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது வந்து மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கணக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மீதியெல்லாம் வந்து தேவை இல்லங்கிற மாதிரி ஆகிடுச்சி ஸ்போக்கன் இங்கிலீஸ் வெரி ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க ஸோ கொழந்தைகள் வந்து தமிழில் எழுத எழுதவே தெரியல வல்லினம் மெல்லினம் எதுவுமே தெரியல ஆனால் ஆவன்னாவே எழுத முடியாத சூழ்நிலைலதான் இருக்காங்க தமிழில் தமிழில் வந்து எழுதுறத இங் ஆங்கில எழுத்துக்கள உபயோகப்படுத்தி தமிழ் எழுதுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மொழிய வளர்க்கக்கூடிய சூழ்நெலைல இப்போ இல்லங்கிற மாதிரிதான் ஆகுது இதை வளர்க்கணும்ன்னா மீண்டும் அரசு பள்ளிகள் வரவேண்டும் எல்லா இடங்களியும் வரவேண்டும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்ன பண்ணணுன்னால் தன்னுடைய கடமையை உணர்ந்து அவங்களுக்கு சொல்லித் தரணும் தமிழை வந்து கட்டாயமாக கொஞ்சம் சொல்லி தரணுங்கிற மாதிரி கொண்டு வரணுங்க தமிழ்நாட்ல யாராவது வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கணுன்னால் தமிழ் கட்டாயமாக அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால்தான் தொழிற்சாலைல நாங்கள் ஆரம்மிக்க உங்களை அனுமதிப்போம் அப்படிங்கற கட்டாயத்துக்கு கொண்டு வரணுங்க இந்தமாதிரி கட்டாயங்கள் இல்லாமல் இருந்தால் தமிழ்மொலிய வந்து அழிய அழியக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் நாம் கொண்டு போகமுடியுமே தவிர வேறு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ காலேஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் எல்லாமே இங்கிலீஸ் மீடியத்துலேயே போயிடுதுங்க காலேஜில் யாருமே தமிழை வந்து இது பண்ணுறது கிடையாது அதே நேரத்தில் ப்ளஸ் டூ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு பசங்க வராங்கங்க வரவங்களுக்கு வந்து தமிழில் கரெக்டாக பாஸ் மார்க்கு எவ்வளவோ அதுதாங்க எடுக்கிறாங்க அதுக்கு மேல் ஒரு ரெண்டு மார்க்கு இல்லை மூணு மார்க்கு தேவையானது அவ்வளோதான் மீதி சப்ஜெக்டில் வந்து இரநூறுக்கு இரநூறு எடுக்கிறாங்கங்க எடுத்து வந்துடுறாங்க அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க படித்து வேலைக்கு போகிறாங்க ஆனால் தமிழ் சுத்தமாக மறந்து போகக்கூடிய சூழ்நில இருக்குது இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆட்சியாளர்களெலாம் இருக்காங்கல்ல அவங்க கலெக்டர் இந்தமாதிரி இருக்காங்கல்ல அவங்க கூட தமிழை ஆர்வமாக கற்றுக்கறாங்க ஆனால் தமிழ்நாட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்தான் வந்து தமிழை கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நழுவவிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதில் ஒரு பண்டித்தியம் தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க இந்தமாதிரி ஒரு பண்டித்தியம் தேவையில்லைன்னு நினைக்கும்போதுதான் பிரச்சனை வருது அதுக்கு கட்டாயமாக படிக்கவேண்டிய சூழ்நிலைய அரசாங்கம் கொண்டு வரணும் கொண்டு வந்தால்தான் உங்களுக்குன்னு எதிர்காலத்தில் தமிழ்மொலி நிலைத்து நிற்கும் எதிர்காலத்தில் தமிழில் வந்து ஒரு நாலு பக்கத்துக்கு ஒரு தப்புகூட எழுதாம இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு மாணவனை நம்ம பா பார்க்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது இதை இந்த நிலைய மாற்றணும்ன்னா இது ஒன்றுதாங்க வழி கட்டாயமாக்கப்பட வேண்டும் தமிழ் வழி கல்வி கட்டாயமாக்கப்பட படவேண்டும் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து கொண்டு வரணும் ஆங் இங்கிலீஸ் மீடியம் ஸ்கூலாக இருந்தாலும் கொண்டு வரணும் இன்னொன்று வந்து அவங்கள ஊக்குவிக்கணும் ஊக்குவித்து அவங்கள வேலை பா வேலை கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகளை வந்து நாம் வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்மொழிய கற்றுக்குறதுக்கு எல்லோருமே வருவாங்க இப்போ அந்த சூழ்நிலை இல்லை ஒரு தேவையற்ற மொழிங்கிற மாதிரியே நினைக்கிறாங்க அந்த நினைப்ப மாற்றணும் மாற்றினாதான் வரும் நூலகங்கள் நிறையா வந்து கொண்டு வரலாம் நூலகங்கள் நிறையா கொண்டு வரலாம் கொண்டு வந்திங்கன்னால் நூலகங்கள் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற நூலகங்களில் முக்கியமான இலக்கிய சார்ந்த புத்தகங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதேமாதிரி வந்து முன்னர் வந்து ஒரு ஸ்கூலை எடுத்துட்டிங்கன்னால் தமிழ் பண்டிட் இருப்பார் ஐயான்னுதான் நாங்களாம் கூப்பிடுவோம் இந்த தமிழ் ஐயாவே இப்போ கண்ணில்பட மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்கற தமிழ் சொல்லிக்கொடுக்குற ஆசிரியர்களுக்கே தமிழை சுத்தமாக எழுதக்கூடிய ஒரு கூடியவங்களாக இல்லைன்னுதான் என்னுடைய சொந்த அபிப்பிராயங்கிறது அந்தமாதிரிதான் இருக்குது அவங்க எழுதுறத பார்த்திங்கன்னா த தப்பு தப்பாகதான் எழுது எழுதுறாங்க நாம் மாற்றவேண்டிய சூழ்நிலையா இருக்குது அப்படித்தான் இருக்குது இதுதாங்க வழி கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் தமிழ் மொழிய வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுப்போகக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரவே வராதுங்க